அண்ணா கிருஷ்ணமூர்த்தி ட்ராவல் ஏஜென்சிங்களா நான் கோயமுத்தூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா நாங்கள் ஒரு ஒன்டே ட்ரிப் மாரி அந்த பக்கம் ஒரு ப்ளான் பண்ணியிருக்கோங்ண்ணா ஆமாங்ண்ணா ஆமாங்ண்ணா முக்கியமாக அங்கே ஒரு மதுரை காளியம்மன் கோவிலுங்னு எதோ இருக்குங்ளாம்ண்ணா அங்கே போகணுங்ண்ணா ஒரு ஒரு பத்துப் பேர் ஒரு பத்துப் பேருக்கிட்டே வந்துருக்கோங்ண்ணா எங்களுக்கு எதுவும் அங்கே பெருசாக எந்த அதைப் பற்றி எதுவும் விஷயம் தெரியாதுங்ண்ணா நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் எல்லாம் சாப்பாடு தங்கிற இடம் கொஞ்சம் எல்லாம் ஒரு நாளைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்னா நல்லாயிருக்குங்ண்ணா அண்ணா இல்லைங்ண்ணா காலம்பற நம்ம அந்தக் கோவில் முடிச்சுடோம்னா நம்ம அப்புறம் ஃப்ரீதாங்ண்ணா நம்ம அப்புறம் எங்கள் வேணால் போகலாங்ண்ணா டூரிஸ்ட் ப்ளேஸும் ஆட் பண்ணிக்கங்கண்ணா ஒன்றும் பிரச்சின இல்லைங்ண்ணா சரிங்கண்ணா இல்லைண்ணா முதல்ல உங்கள்ட்ட உங்கள்ட்ட என்னென்ன காம்போ இருக்குங்ண்ணா சரிங்ண்ணா சரிங் சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங் சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்ண்ணா ஃபைனலாக ஃபைனலாக எவ்வளோங்ண்ணா பேக்கேஜி எவ் எவ்வளோண்ணா அமௌண்ட்டு சரிங்ண்ணா ஏதாவது பாய்ண்ட் ஃபைவ்ல் ஏதாவது டிஸ்கௌண்ட் இருக்குங்ளாண்ணா கொஞ்சம் தூரத்துலேர்ந்து வரோங்ண்ணா ஒரு நானூறு நானூறு முந்நூறு கிலோமீட்ருலிங் தாண் தாண்டி வரோங்ண்ணா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்ண்ணா ஆமாங்ண்ணா ஆமாங்ண்ணா சரி ஓகேங்ண்ணா ஒன்றும் பிரசசின இல்லைங்ண்ணா இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்ண்ணா ஓகேங்ண்ணா தேங்க்ஸுண்ணா

அண்ணா வர வெ வெள்ளிக் கிலம வச்சுகளாங்ண்ணா வர வர வாரம் வெள்ளிக் கிலமைங்ண்ணா ஆ சரிங்ண்ணா அண்ணா நாங்கள் இப்போ கோயம்புத்தூரில் காந்திபுரோங்ண்ணா அங்கே காலம்பர ஆ சரிங்ண்ணா சரிங்ண்ணா சரிங்க அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணுங்ளாண்ணா சரி ஓகேங்ண்ணா ஓகேங்ண்ணா ஆ சரிங்ண்ணா நன்றிங் நன்றிங்ண்ணா